நான் ரீசென்டாக பர்ச்சேஸ் பண்ணதில் எனக்கு நெகட்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச ப்ராடக்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னால் ஐஃபோன் ஃபோர்ட்டீன் ஸோ இது வந்து நான் ஒரு எயிட்டி தௌசணுக்கு பர்ச்சேஸ் பண்ணேன் ஸோ எயிட்டி தௌசண்ட் பர்ச்சேஸ் பண்ணி அதோடய ஒர்த் இதில் இருக்கானு கேட்டால் எனக்கு கொஞ்சம் கம்மியாகதான் ஃபீல் ஆகுது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இதில் வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸார் கிடையாது ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் சென்ஸார் இல்லாததனால உங்களுக்கு வந்துட்டு நெறையா பிரைவஸி ப்ராப்ளம்ஸ் இருக்கும் செகண்ட் திங்க் இது வந்து ஃபேஸ் டிடெக்ஷன் மட்டும்தான் ஃபேஸ் டிடெக்ஷன்னாலே சப்போஸ் நான் தூங்கிகிட்டு இருக்கேன்னால் என்னோடய பர்மிஷன் இல்லாமயே வேறு ஒருத்தர் என்னோடய ஃபோனை யூஸ் பண்ணமுடியும் ஸோ இது ஒரு பெரிய ட்ராபேக் தேர்ட் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஸ்டோரேஜ் ஸ்பேஸுங்கிறது இதில் நம்ம ஆண்ட்ராய்ட் டிவைஸ் மாதிரி எக்ஸ்ட்ண்ட் பண்ண முடியாது ஒன்லி ஐக்ளௌட் ஸ்டோரேஜைதான் எக்ஸ்டண்ட் பண்ண முடியும் மற்றபடி நமக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டோரேஜ் லெவல் வேணும்னா அதுக்கடுத்த லெவல்ல இருக்க ஃபோன் தான் நம்ம வாங்கணும் இது ரொம்ப பெரிய ட்ராபேக்காக இருக்குது